மிகவும் அருமையான கேள்வி தொழில்நுட்பத்தின் காரணம் அதாவது ஒரு டெக்னாலஜி வளர்வது ஒரு நாட்டிற்கு எந்த அளவுக்கு நன்மையை பயக்குதோ நன்மையை உருவாக்குதோ அதே அளவிற்கு அது தீமையும் பயத்து கொண்டு இருக்கின்றது ஏன்னா டெக்னாலஜி இப்போது சோசியல் மீடியா சொல்வாங்க அல்லவா அந்த சமூக வலைத்தளங்கள் வந்துட்டு இருபக்க கத்தின்னு சொல்வாங்க இருபக்க கூர்மை ரெண்டு பக்கமுமே கையை கிழிச்சுடும் அது நன்மையும் தரும் கெட்டதும் தரும் அந்த வகையில் தான் இந்த டெக்னாலஜி அதில் ஒன்று தான் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்க நேரத்தில் நம்மடைய ஜென்ரேஷன் அதுக்கு முன்பு நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டில உள்ள ஜென்ட்ரேஷன்லாம் வெவ்வேறு ஒன்னே மாறும் ஏன்னா அப்போ உள்ளவங்க வந்துவிட்டு இப்போ மொபைலில் நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இருபது வருடத்திற்கு முன்பு அதான் அதாவது ஆகான் சரியாக இருபது வருடம் வைத்துக்கொள்ளலாம் இருபது வருடத்திற்கு முன்பு தொலைக்காட்சியில் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் தற்போது மொபைல் ஃபோன்லயே கையிலேயே அது அடங்கிட்டு தொலைக்காட்சின்றது இந்த டீவின்றது டீவியில் ஹாலில் போட்டு நடு வீட்டில் ஹாலில் போட்டு பார்க்குறத இப்போ மொபைல் ஃபோனுங்கிறது கையில் அடங்கி விட்டது சின்னோண்டு ஒரு உள்ளங்கையில் அடங்கி உள்ளங்கையில் அடங்கி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் இருபது வருடத்துக்கு முன்பு நம்ம குழந்தையாக இருக்கும் போது நமக்கு நினைவு தெரியாத போது டீவியில் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு இருபது வருடத்திற்கு முன்பு டீவியும் இல்லை அந்த டெக்னாலஜி அப்போல்லாம் டீவியும் கிடையாது டெக்னாலஜி அதில் ரேடியோவில் கேட்பாங்க நினைவு இருக்குது எனக்கும் ரேடியோக்களில் இன்னும் உபயோகப்படுத்துவர்கள் இருக்காங்க ஆனால் மிகவும் குறைவு அப்பொழுது ரேடியோக்கள் கேட்டது பாடல்களை கேட்பது வீடியோக்களை பார்க்க முடியாது காணொலியாக நாம் பார்க்க முடியாது ஆனால் பாடல்களை கேட்கலாம் அல்லவா அந்த இனிமை இருக்கின்றது அல்லவா நம் தாத்தா பாட்டிக்கு கிடைத்த இனிமை அந்த ஒரு சுகம் இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுல கிடைத்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் கிடைச்சுருக்கு ஒரு வகையில் கிடைக்கல இது ஒரு ப்ரைவசின்னு சொல்வாங்கள்ல நமக்குள்ளே நமக்குட்பட்டது அப்படிதான் சொல்லலாம் அந்த வகையில் தான் இது இருக்கும் அது நல்லதும் தரும் கெட்டதும் தரும் ஆனால் அந்த ரேடியோங்கிறது எல்லோருமே பார்க்கலாம் எல்லோருமே கேட்கலாம் செல்ஃபிஷ் இந்த உலகம் ஒரு செல்ஃபிஷ் ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹெட்சட் போட்டுட்டு நமக்கு மட்டுமே நம்ம இதை கேட்கணும் நம்ம மட்டுமே இதை வந்துட்டு சந்தோஷத்த அனுபவிக்கணும்னு நெனைக்கிறது செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் தட்ஸ செல்ஃபிஷ் அது சுயநலம் ஆனால் ஹெட்சட் போடாமல் டீவியில் பார்த்தது பொதுநலம் ரேடியோவில் கேட்டது பொதுநலம் அது தான் டிஃபரெண்ட்டாக இந்த நுட்பம் தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைவதற்கு அது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஆக இது நன்மையை பயக்கின்றது அது அளவோடு இருந்தால் மிக நன்மையை பயக்கும் அது தொடரும் நன்மை தொடரும் என்ற நம்பிக்கையுடன் நன்றி